நகர்புறங்கள்ல வேலைவாய்ப்பு து துவக்குவது விட கிராமப்புறங்கள்ல வேலைவாய்ப்பு துவக்கினா அங்கேருக்கிற ஏழை மக்களுக்கு நல்ல ஒரு நன்மையாக இருக்கும் அதாவது பெண்கள் இன்னைக்கி வெளியே போய் வேலை செய்யும்போது அவங்களுக்கு ஏகப்பட்ட இடஞ்சல் இருக்குது பஸ் ஏறி போகணும் அங்கே என்ன ஏதுன்னு பா வீட்டிலே பெரியவங்க அனுப்பிச்சிட்டு பயந்து பயந்து இருப்பாங்க இதே கிராமபுறத்தில் பக்கத்து வீட்டுக்கு பக்கத்தில் கம்பெனி இருந்தால் நாம் போய் கா அப்பா அவங்க அப்பாவே கொண்டோய் சு வண்டியில் கொண்டோய் விட்டுட்டு வந்திருவாங்க சாய்ந்தரம் போய் கூப்ட்டு வந்துருவாங்க பெண்ணுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்குது ஆனால் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை இப்போது எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை அந்த சாப்பாட்டுக்கு வரணா கூட மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்ட்டு போயிடுவாங்க இதே வெளியனா நான் காலையில் அவங்க அம்மா எந்துருச்சு அவசர அவசரமாக நாலு மணிக்குள்ளே எந்துருச்சு சமையல் செஞ்சு அந்த புள்ளையை க எழுப்பிவிட்டு அவங்கள குளிக்க சொல்லி அந்த புள்ளை குளிச்சு சாப்டிட்டு நான் வ வா வேன் வர்றதுக்குள்ளே அவங்க போய் அங்கே ரோட்டுல நின்றா தான் வேன் வரும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிம்ஷம் எச்சானால் வேன் காரன் போயிடுவான் அப்பறோம் அந்த அந்த அன்னைக்கி வேலைக்கு போகுறது கே கெட்டுரும் இந்த இடஞ்சல்லாம் இருக்கறதனால நம்ம வந்து கிராமப்புறங்கள்ல கொண்டு வந்து கிராமப்புறத்தில் இக்கறவங்கள ஊக்குவிக்கணும் இது வந்து கவர்மெண்ட்டே மா முன்னா முன்னேருந்து நல்ல ஏற்பாடு செஞ்சு கிராம மக்களை ஒரு நல்ல வழிக் கொண்டு வரணும் இன்னைக்கி வந்து விவசாயங் நெசவு தொழிலுங்கிறது ரொம்பவுமே அழிஞ்சிட்டு வருது எல்லாருமே படிச்சிடுறாங்க யாருமே வந்து விவசாயம் பார்க்க மாட்டேங்கிறாங்க விவசாயம் பார்த்தா பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க நெசவு செய்கிறவனுக்கும் அதே மாதிரி பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க அதனால இந்த விவசாயத்தையும் இன்னைக்கி இந்தியாவின் முதுகெலும்பே இந்த வி விவசாயன்னு நெசவு தொழில் ஒன்று இந்த ரெண்டு தொழிலையும் கவர்மெண்ட் நல்லா முன்னிறுத்தி கொண்டு வந்து மக்களுக்கு அந்த விவசாயத்து மேலே ஒரு ஈடுபாடு வர்ற மாரி கொண்டு வரணுன் நெசவாளியும் அந்த நெசவ ஈடுபாடு கொண்டு வர்ற மாரி கவர்மெண்ட் பண்ணி கொடுத்ததுன்னா நல்லாயிருக்கும் க நகர்புறத்தில் இருந்தன்னா கம்பெனிங்க அங்கே போயிட்டு அவங்க எவ்வளோவோ ரிஸ்க் எடுத்து போய் டூ வீலர்ல போகணும் இன்னைக்கிலாம் டூ வீலர்லாம் நிறையா பெரிகிடுச்சி யார் எந்த வேகத்தில் போறாங்கன்னு சொல்ல முடியிறதில்லை அதனால் நிறைய இன்னல்கள் இருக்குது பசங்களாகட்டும் பெண்களாகட்டும் டூ வீலர்ல தான் எல்லாம் போறாங்க இன்னைக்கி அதுனால் அவங்களுக்கு இன்னல்கள் நிறையா இருக்குது வீட்டில அப்பா அம்மா அனுப்ச்சுட்டு குழந்தைக எப்போ வருன்னுட்டு எதிர்பார்த்துட்ருப்பாங்க வீடு வந்து சேர வரைக்கும் அவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் இருக்கறதனால கிராமப்புறங்கள்ல நல்லா வெளிநாட்டு தொழில்லெலாம் கொண்டு வந்து நம்ம கவர்மெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தா அங்கிருக்கிற மக்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே இருக்கிறவங்களாம் வேலைவாய்ப்பு பார்த்துக்குவாங்க